ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க கிருஷ்ணமூர்த்தி ட்ராவல் ஏஜென்சி தான் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் ஓகே சார் ஆனால் நான் இங்கே ஒன்டே ட்ரிப்பில் சார் இப்போ நீங்கள் எந்தமாதிரி சார் கோவில் போகணுங்ளா இல்லை டூரிஸ்ட் ப்ளேஸ் போகணுங்ளா சார் ஆ ஆ சார் ஆ ஆ ஆ ஓகே சார் இப்போ நீங்கள் ஆ ஓகே சார் ஓகே சார் சரி சார் ஓகே சார் நீங்கள் இப்போ ஒரு நாளில் வர்றதுனால நான் சொல்கிறேன் சார் இப்போ கோவிலுக்கு மட்டும் போகிறீங்களா இல்லைக் கோவிலுக்கு பக்கத்துலேயே இன்னோரு சரௌண்டிங்ஸில் ஒரு டென் கிலோ மீட்ருக்குள்ளார வந்துக் கொஞ்சம் டூரிஸ்ட் ப்ளேஸும் இருக்குது சார் அங்கேப் போகிறீங்களா இல்லை திருச்சியில் கோவில் இருக்குது சார் அங்கேப் போகிற மாதிரி ஐடியாங்ளா ஆ ஆ அதுதான் சார் உங்களுக்கு எது கண்வீனியன்சிங்கா இருக்கும் அதாவது கோவிலுக்கு போகிறதுங்களா இல்லை அதுக்கப்புறமேலும் டூரிஸ்ட் ப்ளேஸ் போகிறது ஆ ஓகேப்பா இப்போ அங்கேருந்து இங்கே ஒன்டே ட்ரிப்புன்னா வந்து ஒரு டென் தௌசண்ட் ரேஞ்ஜில் வரும் சார் ஆ இப்போ பத்துப் பேருக்கு வந்து ஆ நம்மள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒன்டே ட்ரிப்புக்கு டென் தௌசண்ட் ஒரு பேக்கேஜ் இருக்குது சார் அப்புறம் பர் கிலோ மீட்ருக்கு வந்து ஃபிஃப்ட்டின் ருபீஸ் டுவல் ருபீஸ் இது மாதிரி ரெண்டு பேக் இருக்குது சார் இப்போ உங்களுக்கு ஃபுட்டு வந்து நாங்களே அரேஞ்ஜ் பண்ணி தரணுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வரும் சார் ஆ இப்போ உங்களுக்கு வந்து ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து டென் தௌசண்ட் ப்ளஸ் வந்து அந்த பத்துப் பேருக்கும் ஃபுட்டு வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் ஆ இப்போ இங்கே பக்கத்துலையேன்னா வந்து நம்ம நேராக வந்து காலையில் வந்து மதுரக் காளியம்மன் கோவில வந்துப் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேல் இங்கே பக்கத்துலேயே வந்து ரஞ்சன்குடி கோட்டன்னு ஒரு பழமையான ஒரு கோட்டை இருக்குது சார் அங்கேப் போய் பார்த்துட்லாம் ஆ அதை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேலு இங்கே சாத்தனூரில் வந்து கல்மரப் பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குது அதாவது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மரம் வந்து கல்லாக இருந்தது இது மரமாக இருந்தது இப்போ வந்து கல்லா மாறிருக்கு அங்கே பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேலு அப்படியே நம்ம கோயம்புத்தூர் கிளம்பிட்லாம் சார் ஆ ஓகே சார் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஆ சொல்லுங்க சார் இப்போ உங்களுக்கு ஃபுட்டு நாங்களே இப்போது ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபுட்டு ப்ளஸ்ஸு பேக்கேஜெல்லாம் சேர்த்து ட்வல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் ஆ இல்லை சார் இங்கே இப்போ பெட்ரோல் டீசல் ஓகே சார் நீங்கள் கேட்கறது எனக்குப் புரியிது ஆனால் அது இப்போ பெட்ரோல் டீசல் வில வந்து முன்னாடி மாதிரி ஃபிக்ஸுடு ரேட்டா இல்லை சார் டே பை டே வந்து சேஞ்ச் ஆயிட்ருக்கு அதனால் எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் அமௌண்ட் அதிகம் கிடைக்காது சார் இது இதே நாங்கள் வந்து கம்மியாக தான் பண்ணி தரோம் உங்களுக்கு ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் டேட்டு சார் டேட்டு என்றைக்கு கிளம்பறது ஆ ஓகே சார் லொக்கேஷன் சார் நீங்கள் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் ஆ ஓகே சார் நான் மற்ற டீட்டைல்லாம் வந்து கால் பண்ணி இந்த நம்பருக்கே பேசிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணுங்க சார் மீதி பேலன்ஸ் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆ ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார்